நான் இப்போ சமீபத்தில் ஹோம் தேட்ரு வாங்கினேங்க டெய்னிக்கோட்டை போனேன் டெய்னிக்கோட்டையில போய்ட்டு சத்யா ஷோரூம் என்று இருக்குது அதில் வாங்கினேன் ஹோம் தேட்ரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது சவுண்டு அதில் இதெல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது ரெண்டு மூணு கடை போய்ட்டு போ போய்ட்டு வா வந்தேன் எதுவும் பிடிக்கல சத்யா ஏஜென்சியில போய்ட்டு நல்லா இருக்குது அதில் வா வாங்கிட்டு வந்தது நல்லா அது வந்து வீட்டிலையும் கேட்டு நல்லா ரசிக்கிறாங்கள் மற்ற படி அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக அது வந்து நம்ம லைட்டு சிப்பு போட்டுக்கலாம் சிப்பு போடு மெமரி கார்டு டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது ஸ்பீக்கருங்க ஒரு ஆறு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அதுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது நல்லா ரசிக்கிறாங்கள் வீட்டில் கேட்டு நல்லபடியாக ரசிக்கிறாங்கள் ஆனால் அந்த கடையில் திரும்ப வந்து நாங்கள் ஒரு டிவி வாங்கணும் அது நாங்கள் அங்கே காசும் வந்து கம்மி அமௌண்ட்டும் கம்மி பண்ணுறாங்க ஐநூறு ஆயர்ரூபாய் கம்மி பண்ணி தராங்கள் மறுபடியும் டிவி அந்த மாதிரி அதில் தான் வாங்கலாம்னு சொல்லி இருக்கிறேன்